ஹலோ ஹலோ கடையாம்மா காய்கறி எங்கள் வீட்டில் கொஞ்சம் கல்யாணம் வச்சுருக்கோம் காய்கறி கொஞ்சம் நிறையா தேவைப்படுதும்மா உங்கள் கடையில் வந்து அனைத்து காய்கறியும் கிடைக்குமாம்மா ம் வெங்காயம் தக்காளி பீன்சு கேரட்டு முள்ளங்கி கோசு காலிஃப்ளவரு கொடை மிளகா சவ்சவ் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் வாங்கணும்மா எல்லாமே கிடைக்குமாம்மா மொத்தமாக ம் சரி வெங்காயம் எவ்வளோம்மா கிலோ ரேட்டு தக்காளி என்ன கிலோ ரேட்டாக ரேட் அதிகம் சொல்லுறீங்களேம்மா சரிங்க அம்மா நாங்கள் கும்பலாக மொத்தமாக எல்லாம் வாங்கறதால் அததுலையும் கொஞ்சம் குறச்சி தள்ளுபடி பண்ணி தரமுடியுமாம்மா சரிங்க அம்மா சரிங்க அம்மா டோர் டெலிவரிங்கள் எல்லாம் பண்ணுவீங்களாம்மா சரி சரிங்க அம்மா காய்கறி வந்து வாய்ன்டு வந்து வீட்டில் ரொம்ப நாளுக்கு வச்சுருந்தா நல்லா இருக்கும் கெட்டுப்போகாத மாதிரி இருக்கும் தரமாக இருக்குமாம்மா

ஏன் ஏன் ஏன் கேட்கறன்னா இப்போ நான் கல்யாணத்துக்கு உள்ள சாமான் வாங்கி சமைக்கிறேல்ல அப்போ காய்கறி எல்லாம் தரமாக இருந்தா தான் எங்கள் வீட்டு பக்கத்துலையும் எதாவது விஷேசம் நடந்தாலும் இந்த சூர்யா சூர்யா கடையில் காய்கறி வாங்கினோம் நல்லா இருக்குங்க ஃபிரெஷ்ஷாகவும் இருக்கு விலையும் கொஞ்சம் கோ சேர்த்து வாங்கறதால அததுலையும் கொஞ்சம் குறச்சி தராங்கன்ட்டு கடையில் வந்து வாங்குவாங்கங்குறத்துக்காக நாங்களும் சொல்கிறோம் சரிங்களா அது அதுக்காக தான் கேட்கிறோம் சரிங்க அம்மா சரிங்க அம்மா அதனால் தான் அதனால்தாம்மா கேட்கறோம் காய்கறி வந்து எங்களுக்கு நல்லா ஃபிரெஷ்ஷாக இருக்கணும் தரமாக இருக்கணும் அது அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக எந்த ஃபங்ஷன் வந்தாலும் அங்கேயே உங்க கடையிலையே வந்து வாங்குறோம் வாங்கி பார்த்துட்டு சரிங்களா சரி அம்மா சரி அம்மா நாங்கள் பார்த்துட்டு சரிங்க அம்மா சரிங்க அம்மா அததுலையும் எங்களுக்கு ஒரு அததுலையும் ஒரு பத்து பத்து கிலோ தேவைப்படும் நான் நேரடியாக வந்து எது எது எவ்வளோ தேவை என்னன்னு சொல்லிவிட்டு வாங்கிகிட்டு நான் வந்தடுறன் அதுக்கப்புறோம் நீங்கள் டோர் டெலிவரி சரி அம்மா ரைட் ஓகே அம்மா ம் வந்து பார்க்குறன் வை அம்மா